அக்கா கிரிஜா காய்கறிங்களாக்கா அக்கா நான் இருந்து சந்தியா பேசுகிறேன்கா அக்கா எனக்கு வந்து கத்திரிக்காய் உருளக்கிழங்கு கேரட் வேணுங்கக்கா அக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமாங்கக்கா

ஆ சரிங்கக்கா அக்கா மூணுமே ஒவ்வொரு கிலோ என்னென்ன ரேட்டுக்கா ஆ சரிங்கக்கா கத்திரிக்காய்ங்கக்கா கத்திரிக்காய் உருளக்கிழங்கு கேரட்டுங்கக்கா ஆ சரிங்கக்கா அக்கா எனக்கு மூணுலேயுமே ஒவ்வொரு கிலோ வந்து இது பண்ணி வைங்கக்கா நான் வந்து நாளைக்கு வந்து அக்கா நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கிக்கிறேங்கக்கா நீங்கள் இப்போ பேக் பண்ணி வச்சுடுங்கக்கா ஆ சரி அப்போ நாளைக்கு நான் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரட்டும்கா அதையே வந்து வாங்கிக்கிறேன்கா ஆ சரிங்கக்கா தேங்க்யூக்கா